இந்த இணையதள வர்த்தகத்தை பற்றி எனக்கு அவ்வளவு தெளிவான புரிதல் எதுவுமே கிடையாது என்னுடைய பசங்க வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் தான் பயன்படுத்துவாங்க அந்த செயலிகளையும் சரி அந்த முறையும் சரி அவங்க தான் பயன்படுத்துவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நேரடியாக ஒரு கடைக்கு போய் அதில் இருக்கற பொருள்களோடய தரத்தையும் அதோடைய விலையையும் அதை பற்றின மதிப்பையும் அதை பற்றின அனுபவத்தையும் நேரடியாக உணர்கிறது தான் என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு நடைமுறையாக இருக்குன்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் எப்படியோ காட்டுவாங்க அதோடய புகைப்படம் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு வந்து வீடு வந்து சேர்றப்ப அது வேறு மாதிரி இருக்கும் இது பல்வேறு விதமான அனுபவங்கள் என் வீட்டுலேயே நடந்துருக்கு நம்ம ஒன்ன வந்து நோக்கி போயிட்டுருப்போம் ஆனால் நமக்கு கிடைக்குறது வேறையாக இருக்கும் நம்ம கேட்டது ஒன்று எனக்கு கிடச்சது ஒன்றுங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த இணையதள வியாபார வர்த்தகத்தில் நடக்கும் ஆன்லைன் ஷாப்பிங் அதுக்குனு சில செயலிகள் இருக்குது அமேஸானு ஃபிளிப்கார்ட்டு மீஸோ மிந்த்ரா சட்டை பேண்ட்டு மொதல் கொண்டு இப்போ வீட்டில் எல்லோருமே அந்த செயலிகளில் தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய தலை வலியாவே இருக்குது நம்ம உடைய உடல் அளவு நம்ம கைய் காலுடைய அளவு என்னங்கிறத வந்து நம்ம சரியாக அளந்து ஒரு தையல் நிலையத்தில் போய் கொடுத்து தைச்சு வாங்கிற காலமெலாம் போய் ஜவுளி கடைகளில் அது ரெடிமேடாக வந்துச்சு சரி அதக்கூட நம்ப ஒற்றுக்கலாம் ஏற்றுக்கலாம் ஆனால் இப்போ அதுக்குக்கூட வாய்ப்யில்லாமல் என்ன அளவுன்னு தெரியல அது ஒரு படம் ஒரு மாதிரி காட்டுது நம்ம ஒரு மாதிரி வாங்கி போட்டால் அது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு எனக்கு தெரியல அதனால் எனக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மேலே அந்தளவுக்கு அபிப்ராயம் கிடையாது